ம் பாரம்பரிய உணவு வந்து எங்களுக்கு வந்து அந்த காலத்தில் எங்கள் ஆயா தாத்தாயெல்லாம் சைவந்தான் ரசம் சாம்பார் அப்பளம் ரெண்டு மூணு பொரியலுங்கள் இது மாதிரி வச்சுன்னு சாப்பிடுவாங்க அதாவது மதிய சாப்பாடு அப்படின்னு சொல்லும் போது இனிப்பு புளிப்பு கார்ப்பு கசப்பு துவர்ப்பு இது மாதிரி வச்சு மத்தியானத்துல ர ரசம் சைவம் வச்சு அருமையாக சாப்பிடுவாங்க அந்த நாளில் எங்கள் தா ஆயா தாத்தாக்கள் இருந்த காலத்திலே அதனால் நாங்களும் அதை விரும்பி இனிப்பு புளிப்பு கார்ப்பு கசப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பார் அதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் எல்லாமும் மத்தியானதுல அத்தனை பொரியல் வடை பாயசத்தோடு நாங்கள் அன்போடு சாப்பிடுவோம்